ஆ ஜனத்தியா ஃப்ரூட் ஷாப்பா ஆ எனக்கு ஆரஞ்சு ஒரு கிலோ அப்புறம் ஆப்பிள் கோவா இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு வேணும் அது எவ்வளோ ஆ ஓகே மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஆ ஆ ஓகே ஆ வேறேதுவும் வேணாம் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கா ம் தினமும் வாடிக்கையாக வரோம் மேம் அதனால் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் ஆ ஓகே ஆ மேங்கோஸ்லாம் இருக்குமா

ஆ ஓகே இந்த மேங்கோ இந்த தர்பூசணி கீவி பழம் இதெல்லாம் வந்தால் வந்து எனக்கு சொல்லுங்கள் சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆ ஓகே வேணுணா நான் அடுத்த தடவை வரையில் வாங்கிக்கிறேன் ஆ கட் பண்ணி சாப்புட்றதுக்கு மாம்பழம் தாருங்க நான் அடுத்த தடவை வரையில் என்னன்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறே ஆ ஓகே இப்போதிக்கு எனக்கு ஆரஞ்சு அந்த ஆப்பிள் மட்டும்

ம் சரி கொஞ்சம் கம்மி பண்றேன்னு சொன்னீங்கள் ஓகே சரி சரி எனக்கு பேக் பண்ணிவிட்டு ஆ ஓகே ம் சரி மேம் ஆ சரி சரி எனக்கு தந்துருங்கள் ஆ சரிங்க